இப்போ காட்டை வந்து இப்போ வருங்கால மக்களெலாம் எப்படி செய்கிறாங்கன்னா காட்டெல்லாம் அழிச்சுட்டே இருக்காங்க அப்போ காட்டை அழிக்கும் போது அதற்கான அந்த வன வன விலங்குகள் இருக்குல்லை அந்த ஃபாரஸ்ட்டையும் ஃபாரஸ்ட்டை எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்குது அதெல்லாம் அந்த வனவிலங்குகள் வந்து தங்குறதுக்கான சரியான பாதுகாப்பான இடம் இல்லை அப்போது பாதுகாப்பான இடம் இல்லாத இருக்கிறதால எல்லா விலங்குகளும் வீட்டிற்கும் இல்லை ரோட்டுலையோ சாலையோரமோ வந்து இருக்குது அப்போது சாலையோரமாக இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பணும் அப்படினா ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கோ இல்லை சாலையோரமோ வனவிலங்கு ஏதாவது இருந் இருந்துச்சு மானோ புலியோ சிங்கமோ பாம்போ கீரிப்பிள்ளையோ ஏது இருந்தாலும் அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிணா இப்போ அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் போது அவங்க வந்துட்டு என்னா செய்வாங்க அதற்கான சரியான ஆயுதங்கள எடுத்துக்கிட்டு வந்து அந்த வனவிலங்குகளை பிடிச்சிட்டு போய்டுவாங்க பிடிச்சிட்டு போய்ட்டு அவங்க சரியான பாதுகாப்பான இடத்துல வச்சுருப்பாங்க அப்போது அந்த பாதுகாப்பான இடத்துக்கு அந்த வனவிலங்குகள் போகும் போது அதுவும் நிம்மதியாக இருக்கும் அதுக்கான உணவுகளும் சரியாக இருக்கும் அது வந்துட்டு நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த காடுகளை அழிக்கிறதால் சரியான காற்று கிடைக்கிறது இல்லை சரியான ஆக்ஜிஷன்னு சரியான உணவுகள் ஏதும் கிடைக்காது இருக்கிறதால நோய்கள் அதிகமாக தாக்குகிறது இதால் இந்த காட்டு விலங்குகளையும் வனவிலங்குகளையும் சரியான இடத்தில் பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது